சொல்லுங்கள் மேம் யார் ஆ ஆமாம் மேம் ஆ படிப்பான் மேம்

இல்லை மேம் வீட்ல எல்லாம் கரெக்டாக படிக்க வைப்பேன் டிவிக்கூட அதிகமாக பார்க்க விடமாட்டோம் மொபைல் கூட யூஸ் பண்ணமாட்டான் நல்லா தான் படிப்பான்

நாங்கள் நல்லா பார்த்துட்டு தான் மேம் இருக்கிறோம் டிவிக்கூட பார்க்க விட்றதில்லை எப்போவுமே ஈவினிங் வந்தான்னா கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு படிக்க வைப்பேன் மொபைல் அதான் அதிகமாக எதாவது பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணுவான் ஸ்கூல் சம்மந்தமாக மொபைலில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதாவது பார்ப்பான் ம் ஆ சரிங்க மேம் ம் ம் சரிங்க மேம் ம் சரிங்க மேம் இனிமே கரெக்டாக பார்க்கறேங்க மேம் படிக்க வச்சு அதுக்கூட பரவாயில்லை மேம் நல்லா படிக்க வைங்க சரி ம் சரிங்க மேம் படிக்க வைக்கிறேன் இனி மேலும் ஆஹான் அதெல்லாம் எதுவும் இல்லை மேம் எதுவும் இல்லை கரெக்டாக செய்வான் நல்ல பிள்ளையாக இருப்பான் ம் சரி மேம் படிக்கிறேன்னு தான் சொல்லிவிட்டு எப்போவும் படிக்கிறேன்னு தான் புக்கை எடுத்துகிட்டு உக்காந்துருப்பான் ஆனால் படிக்கிறானா என்னான்றது தெரியல நான் இனிமே பார்த்துக்குறேன் கரெக்டாக நான் ம் சரிங்க மேம் இனிமே கரெக்டாக படிக்கிறானா வாச் பண் ஆ சரிங்க மேம் இனிமே கொடுக்காம பார்த்துக்குறேன் ம் சரிங்க மேம் ம் சரிங்க மேம் கரெக்டாக படிக்கிறானான்னு பார்த்துக்குறேன் ஆ அது சரிங்க